ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் நல்லாருக்கேன் நல்லாருக்கேன் யார் சரவணன் சாருங்களா ஆமாம் ஆமாம்மா உங்கள் குரலு தான் தெரியுமே போய்ட்ருக்குங்கய்யா எப்படியோ உங்களைமாரி பெரியவங்க புண்ணியத்துனால போய்ட்டுருக்கு வேலையெல்லாம்

சொல்லுங்கய்யா பண்ணிருவோம் சரி சரி என்ன என்ன ரூம் ஓ சரி சரி போட்டுருவோங்கய்யா ரூம் போட்டுருவோம் என்ன தம்பிக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருக்கீங்களா சரி சரி அதுக்கு ரூம் தனியாக தம்பிக்கு கொடுக்குறமாரியோ ம் ம்

போட்டுருலாங்கய்யா அது பத்துக்கு பத்து இன்னும் கொஞ்சம் பெரிய ரூமாக கூட போட்டுருலாம் ஒரு பன்னெண்டுக்கு பதினஞ்சு அந்த மாரி கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா இப்போதிக்கு நல்லாருக்கும் அவங்களுக்கு புழங்க பிடிக்க பண்ணிக்கலாங்கய்யா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ப செலவுலாம் ஒன்றும் இழுத்துவிட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் ஆமாம்மா அது பத்துக்கு பத்து ரூம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு குழந்த கிழந்தலாம் வரம்போது கொஞ்சம் சௌரியம் பத்தாதமாதிரி ஆயிருங்க அதனால் கொஞ்சம் நம்ம நம்ம சேர்த்தே போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சுக்கு பதினாறு அந்தமாதிரி ரூம்பு சேர்த்தே போட்றமாதிரி போட்டுக்குவோம் இல்லைனா பதினொன்றுக்கு பதினொன்றுக்கு பதினாறு போட்டோம்னா நல்லா வாஸ்துபடியும் கரெக்டாக போயிரும் உள்ளேயும் டாய்லெட் பாத்ரூம் நால் அடிக்கு வச்சு விட்ருலாம் அதனால் பிரச்சனை வராது சரிங்கய்யா பார்த்துருவோம் நல்லா இதாக பண்ணி விட்ருவோம் சரிங்கய்யா சரிங்க ஆ நீ நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கய்யா நீங்கள் நம்ம பொருளெல்லாம் நானே இறக்கி வேலை செஞ்சிடுறேன் நம்ம ஒரு சதுரத்துக்கு வந்து நம்ம ஒரு இரு இருபத்தஞ்சாயருவா வருது நம்ம ஐயாவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கொடுத்துட்றேன் ஆனால் மெட்டீரியல் காசு தனியாக கொடுத்துருங்க சரிங்கய்யா நாளைக்கு காலையில நான் வந்து நேரில் வரேன் நாளைக்கு காலைல நேர்ல வந்துடுறேங்க வந்துவிட்டு எவ்வளோ ஆவுன்ட்டு நான் ஒரு அளவு கொடுத்துட்றேன் எவ்வளோ சாமான் மெட்டீரியல் ஆவுங்கறதையும் கொடுத்துட்றேங்க வச்சிவிட்டு நம்ம அது வேலையை முடிச்சிவிடுவோம் ம் நான் சிறப்பாக பண்ணிக்கொடுத்துட்லாங்கய்யா நான் நாளைக்கு காலையில வரேன் நேரில் வந்து பேசிக்கிறேங்கய்யா ஆ நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா ம்